எங்களோடய கலாச்சாரம் அப்படி பழக்க வழக்கன்னா நிறைய இருக்குது விழாக்கள் ஒரு கல்யாணமே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் காதுகுத்து காதுகுத்துலாம் தாய்மாமா தான் கெத்து அப்படின்ற மாதிரி இருக்கும் பொண்ணுங்க ஏஜ் அட்டன் பண்ற ஃபங்க்ஷன் இப்படி சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுவாங்க அதை பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஆச்சரியமாகவும் இருக்கும் அப்றம் தீபாவளி எங்களுக்கு இப்போ சொல்ல போனோம்ன்னால் மாசத்தில் பத்து நாள் மேலே வெறும் ஃபெஸ்டிவலாக தான் வரும் ஏன்னா இந்துக்களோட பண்டிகைலாம் அவ்வளோ இருக்கும் தீபாவளி தீபாவளினாலே கா அதுக்கு முன்னர் மொதல்நாளே என்ன ஸ்வீட் செய்யணும் அப்படின்ற ப்ராசஸ் ஆரம்பிச்சிடுவாங்க என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும் என்ன ட்ரெஸ் போடணும் எங்கே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிடுவோம் போயிட்டு காலையில் குளித்துட்டு காலையில் குளித்துட்டு கோயிலுக்கு போவோம் போய்விட்டு வந்து செஞ்சு வச்ச பலகாரம் எல்லாத்தையும் எடுத்து அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு சாப்பிடுவோம் வீட்டுக்குள்ளே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு வீட்டில் அம்மா எதா நான்வெஜ் சமைத்திருப்பாங்க சாப்பிட்டுட்டு அம்மா செஞ்சு வச்ச பலகாரத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டுமூணு தட்டு நாலு தட்டில் எடுத்து பிரித்து வச்சு பக்கத்து வீட்டில் அது கொடுத்துட்டு வாங்க அப்படி சொல்லி எங்கள்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க நாங்களும் எடுத்துட்டு போயிட்டு எல்லார் வீட்டிலியும் கொடுத்துட்டு வருவோம் கொடுக்கும்போது அது ஒரு சந்தோஷம் எங்கள் வீட்டில் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுல சந்தோஷம் அது அப்றம் வந்து பொங்கல் தீபாவளியும் பொங்கல்தான் எங்களோடய பெரிய ஃபெஸ்டிவல் அது பொங்கல் வந்து தீபாவளியாவது ஒரு நாள் கொண்டாடுவோம் பொங்கல்ன்னால் அது நாலு நாளுமே ஒரு பெரிய திருவிழாதான் கோவில் மாரியம்மன் கோவில் திருவிழாவை விட பொங்கல் திருவிழா நல்லா இருக்கும் ஃபஸ்ட் நாள் வந்து அம்மனுக்காக படைப்பாங்க நிறைய நான் நிறையா சமைத்து சாமிக்கு வச்சு படைப்பாங்க அடுத்த நாள் வந்து சூரியன் பகவானை வந்து இங்கே விவசாயத்துக்கு பெரிய ஒரு இதே சூரிய பகவான்தான் மழையாக இருக்கட்டும் வெயிலாக இருக்கட்டும் கரெக்டான அந்த நேரத்தில் பயிரை விளைச்சல் செய்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே தேவை அந்த சூரிய பகவானோடய அருள்தான் அதுக்காக சூரிய பகவானை ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சு அவருக்கு அந்த நாள் வந்து நன்றி சொல்லுவோம் அடுத்து வந்து மாடு மாடு வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆச்சு இப்போது வேணா அததுக்கும் மிஷின் வந்திருக்கலாம் ட்ராக்டரு அப்படி நிலம் அளக்கிற வண்டி அது இதுன்னு நிறைய வந்திருக்கலாம் ஆரம்பக்காலத்தில் வந்து மாடுதான் மாடு இல்லைன்னா பயிர் விவசாயமே பண்ண முடியாது ஸ்டாடிங் நஞ்சை அடித்து அதை தவையல்லாம் வெட்டி போட்டு அதில் மிதித்து கிதித்து அதை சரி பண்ணி அதை பரம் அடித்து பயிர் நடுறதுக்கு எல்லாத்துக்குமே மாடுதான் யூஸ் ஆச்சு அதை நான் கடைசி நெல் அறுவடை செய்யும்போது கூட அறுத்து போட்ட் ருவாங்க அதை மாடை விட்டு மிதிக்க வைப்பாங்க அப்போ எல்லா யூஸ்ஸுக்குமே அதை காட்டில் இருந்து அந்த வ விளைச்சல் பண்ண பயிர் காட்டில் இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரது கூடம் அப்போல்லாம் மாட்டு வண்டிதான் அதனால மாடு வந்து எங்களுக்கு பெரிய ஒரு தெய்வம் அதனால நாங்கள் மாட்டு பொங்கல் வைப்போம் அந்த நாள் வந்து அதுகளுக்கான ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம் அதனால காலையில் அதை குளிப்பாட்டிட்டு கூட்டி காட்டுக்கு கூட்டிட்டு போ காட்டில் போயிட்டு கழுவிட்டு அதுக்கு கலர் கலர் வண்ணங்கள் பூசிட்டு கொம்பெல்லாம் பெயிண்ட் அடித்து அலங்காரம் பண்ணி புது கயிறு நாங்கள்லாம் புது ட்ரெஸ் மாதிரி அதுக்கு புது கயிறு காலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதை சுற்றிலும் சாம்பிராணி போட்டு மாடு கட்டியிருக்க பட்டியை ஒரு ஃபங்க்ஷன் க்ராண்ட் ஃபங்க்ஷன் வீடுமாதிரி அவ்வளோ அலங்காரம் பண்ணிடுவோம் நல்லா இருக்கும் அடுத்து வந்து உழவர் திருநாள் அன்றைக்கி வந்து ஓய்வு நாள்ன்னு சொல்வாங்க அதை வந்து எல்லோரும் சேர்ந்து ஊருக்குள்ள சட்டி உடைக்கிறது பொண்ணுங்களுக்குள்ளாற கேம் வச்சுக்கறது அப்படி இப்படின்ட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷனே நடக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாம் எல்லாம் ரொம்ப வெளியூருக்கு போனவங்க எல்லாம் வந்துடுவாங்க அந்த ஊர் அந்த நாலு நாளில் ஒரு நாளாவது நம்ம குடும்பத்தோடு இருக்க முடியாதா அப்படின்ட்டு எல்லோரும் வந்துடுவாங்க எல்லோரும் சொந்த பந்தங்கள் எல்லோரும் வந்து சந்தோஷமா புது ட்ரெஸ் போட்டுகிட்டு ஆக்கி சாப்பிட்டுட்டு புடிச்சத சாப்டுட்டு எல்லோரும் சேர்ந்து கேம் விளையாண்டுட்டு எதுவுமே விளையாட்னாலும் சரிதாங்க அந்த நாள் நாங்கள் எல்லோரும் ஒன்றா இப்போ ஒரு வீட்டில் இருந்தாலே ஒரு பெரிய சந்தோஷந்தான் நிறைய இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் இங்கே ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்லாம்